ஒன்பது லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்து ஒன்பது ஒரு லட்சத்து இருபத்தி மூனாயிரத்து அறநூற்றி எழுபத்தி எட்டு அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறநூற்றிதொண்ணூற்றி மூன்று நாலு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று ஒன்பது லட்சத்து இருபத்தி மூனாயிரத்து அறநூற்றி எண்பத்து ஒன்பது